ஹலோ சொல்லுங்கள் ஆமா சார் ஆமாம் சார் கொடுத்துருந்தீங்க ஆனால் இன்னும் நாங்கள் ஸ்டிச் பண்ணவே இல்லையே என்னைக்கு சார் வேணும் உங்களுக்கு அது சரி சார் ஏன்னா நிறைய பசங்க நிறைய ஸ்கூலேர்ந்து வேறு ஆர்ட்ரு கொடுத்து து சச் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க அதனால தான் சார் லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு என்னைக்கு வேணுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் தந்துடுறோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களா சார் எங்களுக்கு தெரியல சார் யார் எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியல வந்தவொன்னே டக்குன்னு அதை முடிச்சு கொடுக்க தான் பார்த்தோம் லேட் லேட் பண்ணுணுன்னு அப்படின்லா இல்லை சார் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சார் முடிச்சு கொடுத்துறோம் சார் அமௌன்ட்டு சார் எப்படி சார் நான் த்ரெட்லான் வேறு வாங்காமல் இருக்கு சார் மிஷின் வேறு ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு நானே வேலை பார்க்கறவங்களுக்கு வேறு சம்பளம் கொடுக்காம இருக்குறேன் வரவ எல்லா ஸ்கூல்லேர்ந்து இப்படியே வந்து சொல்லிட்டு போயிவிட்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் நீங்களும் இப்படியே சொன்னால் என்ன சார் பண்ணுறது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸை கொடுங்க சார் நான் ஸ்டிச் பண்ணி தந்துடுறோம் ரெண்டு நாள் கூட ஆகாது மொத்த இப் இப்போ ஒரு தெளசண்ட் ஃபைவ் ஹன்ரடாச்சும் கொடுங்க சார் நான் அம் மிஷின் வேறு ரிப்பேர் ஆயிட்டு சார் அதனால தான் சார் லேட்டு ஒரு மிஷினை வச்சே ஓட்டிட்டுருக்குறோம் நாங்கள் தச்சுத் தர மாட்டோனு சொல்லல சார் நாங்க சீக்கிரமாக தச்சு தந்துடுறோம் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்ச ஃபர்ஸ்ட்டே கொடுத்துடுங்க ஆ பண்ணிவிடுங்க சார் இது இந்த நம்பர் தான் இந்த நம்பர்க்கு ஜிபே பண்ணிவிடுங்க ஆ சரிங்க சார் சார் ஆ சரிங்க சார் பேலன்ஸ் வந்து ட்ரெஸை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் ஆ ஓகே சார் தேங்க் யூ